நான் ஏதாச்சும் எழுதணும் இல்லை ஏதாச்சும் ஒரு லெட்டரோ இல்லை ஏதாவது ஒரு வார்த்தைகளோ திடீர்னு நான் எழுத சொன்னாங்கன்னால் அந்த மாரி டைம்ல வந்து நான் எழுதுவேன் எழுதறப்போ அப்போ எழுதிடுவேன் அது எழுதிட்ட அப்பறம் அதில் இருக்கிற திருத்தங்கள் ஏதாவது நான் தப்பாக எழுதிட்டனா என்றதுக்காக நான் செக் பண்ணுவேன் ஊன் ஒன் ஆர் டூ டைம் செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு தப்பாக எழுதிட்டன்னா இந்த இடத்துல இந்த வார்த்தை வரக்கூடாது அப்போது இதை என்ன பண்ணுவோம் நம்ம அந்த வேடை வந்து சொல்லிப்பார்ப்பேன் அந்த வேடை சொல்லி பார்க்கும்மோது அப்போ ப்ரனன்சியேஷன் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்பேன் இப்போ இருக்கலாம் அப்படின்றது சொல்லி பார்ப்பேன் இருக்கலாம் அப்படின்னு ருக்கு பதில் ரா போட்டேன்னால் அது தப்பாக ஆயிடும் அதனால் இன்னொரு வாட்டிக்கு நான் அதை வந்து செக் பண்ணுவேன் செக் பண்ணும் போது அதை நான் திருத்திப்பேன் சப்போஸ் திருத்திட்டு அதேமாரி வேற யாருதா இல்லை தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களை படிக்க தெரிஞ்சவங்கக்கிட்ட போய்ட்டு இது கரெக்டா இது நான் பண்ணது கரெக்டா தப்பா இருந்தால் சொல்லுங்கள் அதை திருத்த திருத்திக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு தேவைப்படும் போது தான் நான் வந்து அதை செய்வேன் மற்ற டைம்லல்லாம் நான் செய்யமாட்டேன்